சின்ன கொழந்தையிலருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பேனா பழைய காலத்து பேனா நிப்பு முந்தி காலம்மாதிரி எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே நான் சேர்த்து வைப்பேன் ரப்பரில் இருந்து பென்சிலில் இருந்து குச்சி எல்லாமே சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வைச்சிக்குவேன் மயில் இறகு ரொம்ப பிடிக்கும் அதை ஒரு டப்பாவில் நிறையா சேர்த்து வைப்பேன் அந்த பிள்ளைகள்லாம் என்னோட வந்து அந்த ஒரு பாட்டி எனக்கு அந்த மயில் இறக கொடுங்க மயில் இறக கொடுங்கன்ட்டே கேட்குங்க அப்போ பிரித்தா அந்த பிள்ளைகளுக்கு வெச்சிருக்க நாம் எங்கெங்கே மயில் றெக்கை கிடக்கோ அங்கேயெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் எடுத்து கொண்டாந்து வீட்டில் வைச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ரப்பரு பென்சிலு க்ரையான் எல்லாமே புதுசாக இருக்குது ஸ்கெட்ச்சுலேருந்து எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது நான் இப்போ வந்து நாகரிகம் ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்துக்கு இருக்குது முந்தி காலத்திலெல்லாம் நாங்கள் ஸ்லேட்டில் எழுதுவோம் எல்லாமே எங்களுக்கு ஸ்லேட்டு தான் நோட்டிலல்லாம் கிடையாது நான் தரையில் எழுதுவோம் தரையில் வந்து என் கையை வெச்சி எழுதுறது இல்லை இந்த தரையில் இந்த நெல் வெச்சி எழுதறது இதெல்லாம் முந்தி காலத்தில் எங்களுக்கு இருந்து நடத்தி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துல அந்தமாதிரிலாம் நாங்கள் இருந்திருக்கோம் இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டாகிப் போச்சு முன்னேற்றத்துக்கு ஆகி போய் நோட்டில் தான் எல்லோருமே எழுதுறோம் எல்லாமே படிக்கிறதுலேருந்து எல்லாமே நோட்டு எங்களுக்கு முந்தி காலத்திலருந்து எல்லாமே ஸ்லேட்டு தான் எங்களுக்கு சாப்பீஸ்ஸு பெனிசிலு எல்லாமே எங்களுக்கு அந்தமாதிரி முந்தி காலத்தில் நாங்கள் இருந்தோம் படிப்பும் லைட்டு கூட கிடையாது அந்தமாதிரி இடத்துல நாங்கள் படித்திருக்கோம் வெளியே வெளியில் வெட்ட வெளியில் உக்கார்ந்து நிலா வெளிச்சத்தில் உக்கார்ந்து படிக்கிறது வைக்க அப்படி இருந்திருக்கோம் இப்போ வந்து நல்ல எல்லாமே நான் கம்ப்யூட்டருலருந்து எல்லாமே முன்னேற்றமாகி இருக்குது அந்த அளவுக்கு இப்போ முன்னேறியிருக்கு படிப்பில் நாகரீகமும் பெருகி இருக்குது நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எழுதுறது ஓவியம் வரைகிறது எல்லாம் படிக்கிறதுலேருந்து ரொம்ப எல்லாமே ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் மயில் இறகுலருந்து ரப்பரு பென்சிலு எது கேட்டாலும் ஸ்கெட்ச்சில் இப்போ தான் இந்தமாதிரிலாம் வந்திருக்கு முந்தில்லாம் ரப்பர் பென்சிலு சாப்பீஸ்ஸு குச்சிதான் அந்தமாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் முந்தி காலத்தில் இருந்துச்சு எங்களுடைய காலத்தில் இப்போ ரொம்ப முன்னேற்றமாகியிருக்கு